ஹலோ ஹலோ யாருங்க பேசுகிறது ஆமாம் எந்த ஏரியாம்மா நீங்கள் நீங்கள் எந்த ஏரியாம்மா காலேஜ்ஜி ரோடுங்களா ஆ எப் எப் நீங்கள் நீங்கள் எப்போ சொன்னீங்க இப்போ தானே ஃபோனே போட்டிருக்கீங்க

ஆ நாங்கள் வே நாங்கள் வேறு இடத்துல வேலை பார்த்துட்ருந்தோம் ம் எத்தனை மாதம்மா எவ்வளோ நாளாக வரல ஆறு மாதமா தண்ணி வரல நீங்கள் வந்து இப்போ வந்து சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அது ஆ ஆ நீங்கள் நான் இங்கே உங்கள் ஏரியா மட்டும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு பத்து ஏரியா இருக்குது பத்து ஏரியாவுக்கும் நாங்கள் போகணும் ஒவ்வொரு வேலையாகதான் ஒவ்வொரு இடத்துலையா நாங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவாகதான் முடிச்சுட்டு வர முடியும் அங்கே வேலை பார்த்துட்ருக்கோம் ஆமாம் நீங்கள் இப்போதான் ஃபோன் போட்டிருக்கீங்க இவ்வளோ நாளாக ஃபோன் போட்லைல்ல நாங்கள்

நீங்கள் நாங்கள் வேலை செய்கிறப்ப நீங்கள் ஃபோன் போட்டீங்கன்னால் நாங்கள் செல்லு எடுக்க மாட்டோம் வேலையைதான் பார்ப்போம் உங்கள் ஏரியாவுக்கு வந்தாலும் இதேதான் ம் நாங்கள் அங்கே வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துதான் உங்களுக்கு பார்க்கணும் நாளைக்கு ஆள் அனுப்புகிறோம் நாளைக்கு நாளைலேயிருந்து தண்ணி வரும் இது இங்கே ஆ சரி